இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஏழு ஏக்கர் நெலம் வச்சிருக்கோங்க அதில் மூணு போகம் சாகுபடி பண்ணுவோம் இப்போ நெல் மட்டுந்தான் நாங்கள் இங்கே போடறது கோடை குருவை சம்பா அந்த மாதிரி இப்போ நம்ப பார்த்திங்கனா இப்போ வெதை நெல் எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வந்துட்டு வெதை இன்னிக்கி தெளிக்கிறோம்னா அதுலேருந்து முப்பது நாளில் நம்ப நடுவோம் அதில் வச்சு ஆளை வச்சு தான் இப்போ நடறோம் நாங்கள் மிஷின்லாம் கூப்புடறது கிடையாது ஏன்னா பக்கத்தில் இருக்காங்க அவங்களை வேலைக்கு கூப்பிடணும் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அது பண்றோம் மிஷின் நிறைய பேர் நிறைய மிஷின்லாம் நட்டுட்டிருக்காங்க அதுக்கப்பறம் ஆளுங்க கொஞ்சம் கூட குறச்சி கேட்பாங்க சம்பளம் சரினு அதலாம் பார்க்காம டீ வடை சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் நட்டுட்டு இப்போ நடவுக்கு வருவாங்க ஒரு முப்பது ஆளு நாற்பது ஆளு வருவாங்க கண்டிப்பாக ரெண்டு நாளில் நட்டு முடித்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு அஞ்சாம் நாள் உரம் அடிப்போம் உரம் அடிச்சதுக்கப்புறம் திருப்பி பைஞ்சா நாள் ரெண்டாவது உரம் ஒன்று அடிப்போம் கொஞ்சம் பயிர் நல்லா தூறு கட்டி வரும் அதுக்கப்பறம் முப்பது முப்பத்தஞ்சு நாளில் மூணாவது உரம் அடித்திட்டு அதில் களை எடுக்குறாப்புல இருந்தால் எடுத்துட்டு போட்டுடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கதிர் வரும் அதுக்கப்புறம் நல்லா சிவந்ததுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சு நாள் நூறு நூற்றி பத்து நாள் குள்ளே அறுப்பு வந்துடும் எப்படியும் அறுப்பு வந்தால் அதுக்கப்புறம் மிஷின் வச்சுதான் இப்போ ஆளுங்களாம் யாரும் அறுக்குறதில்லை அதுக்காகதான் அந்த மிஷின் வந்திருச்சில அதில்தான் அறுக்கறோம் மிஷினில் அறுத்துவிட்டு அதை ட்ராக்டரில் கொட்டி அது பக்கத்தில் உள்ள சென்டரில் போய் போடுவோம் மொத்தமாக போட்டு வச்சு அந்த ஈர பதத்தலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நெல் எடுக்கலைனா அதுக்கப்புறம் அவங்க க்ரஸரில் கொட்டி அதை தூசி இல்லாமல் எடுத்து சரி நமக்கு எத்தனை மூட்டை வருதுங்கறது அதில் தெரிஞ்சிடும் திடீர்னு ரொம்ப மாவுக்கு பத்து மூட்டை விளையும் பதினோரு மூட்டையும் விளையும் பன்னண்டு மூட்டை விளஞ்சா நமக்கு நல்ல விளச்சலா இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த போகத்தில் இந்த நடவு அதே மாதிரி ரிபீட்டு தான் இந்த முதல் எடுத்து குடும்பத்துக்கும் அதுக்குந்தாங்க கரெட்டாக இருக்கும் செலவு மிச்சம்னு பார்த்திங்கனா ஒன்றும் இருக்காது உரம் உரம் இதுக்கு வாங்கி எடுக்கறது இப்போ இப்போ ஏழு ஏக்கர் நம்ப செலவு செய்கிற அமௌண்ட்டை பார்த்திங்கனா ஒரு ஒன்றரை லட்ச ருபா வந்துடும் கண்டிப்பாக உரம் எடுக்கணும் களைக்கொல்லி அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆள் கூலிங்களேதான் அதிகமாக போய்டுதில்ல உங்களுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் பார்த்திங்கனா அங்கே ஒரு எட்டு ஏக்கர் இருக்குது அதில் என்ன பண்ணுவோம் பருத்தி போடுவோம் இப்போ ஜனவரி ஜனவரியில் போட்டோம்னா அதுலேருந்து மூணு மாசத்தில் பருத்தி வளர்ந்துரும் பருத்தி வளர்ந்ததுக்கப்பறம் அது காய வச்சு அதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பித்திடும் வெடிக்க ஆரம்பித்ததும் ஆளுங்க வந்து ஒரு கிலோவுக்கு பத்துருபா வாங்குவாங்க அவங்க எடுக்கறத்துக்கு நம்ப வந்து இப்போ ரேட் வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது அந்த மாதிரிதான் போயிட்டிருக்கு அதனால பருத்திலியும் வெலை நல்லா போனுச்சின்னால் நமக்கு நல்ல லாபம் வெலை கம்மியாக போனுச்சினால் கொஞ்சம் கம்மியாகவும் வேறே சும்மாவும் விட முடியாதுங்கறதுனால் பருத்தியும் போட்டிருவோம் அது ஒரு ஆள் வந்து இருபது கிலோ எடுக்கும் சில ஆள் வந்து பைஞ்சு கிலோ எடுக்கும் அது ஆளுக்கு தகுந்த மாதிரி வேகமாக எடுக்கணும் அது அப்புறம் சாயங்காலம் மொத்தமாக ஒருத்தங்க பேராக எழுதிக்கிட்டு எடை போட்டு பணத்தை அங்கேயே கொடுத்துருவோம் நாங்கள் ஏன்னா அவங்களுக்கு செலவுகள்யிருக்கும் உடனே சம்பளத்தை கொடுத்துருவோம் கொடுத்துட்டு ஆள் பற்றாக்குறதான் ரொம்ப இருக்கது அதனால நாங்கள் டாட்டா ஏசியில் போய் வெளிலேருந்து அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து திருப்பி எடுத்துட்டு திருப்பி அதலாம் கொண்டு போய் விடுவோம் அதுக்கப்புறம் இப்ப நம்ப ஆத்தில் தண்ணி வந்துருச்சின்னால் இப்போ பருத்தி காலம் வந்து ஒரு எட்டு மாசம் அதிக பட்சம் அதுக்கப்புறம் முடிஞ்சிரும் உழுதுட்டு திருப்பியும் நாங்கள் அதுக்கு அங்கே வந்து நடவு செய்ய முடியாது அதனால உழவு ஓட்டி நெல்லை தெளித்திருவோம் தெளித்தது அது நமக்கு கொஞ்சம் மிச்சந்தான் கொஞ்சம் செலவுகள் கம்மியாகவும் ஆள் பற்றாக்குறையினால இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது தெளித்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பைஞ்சு நாளில் உரம் அடித்து அதாக முளச்சி வந்துடும் அது செலவுகள் கொஞ்சம் கம்மிதான் லேபர்ஸும் கொஞ்சம் தேவை அதிகப்படாது அதுவும் கொஞ்சம் ஈல்ட் வந்து ஒம்பது மூட்டை பத்து மூட்டை எப்படியும் வரும் அதில் ரொம்ப நமக்கு நஷ்டமும் ஆகாது பார்த்திங்கன்னா நம்மளோடய விவசாயம் இப்படிதான் போயிட்டிருக்கு